என்னோட வழக்கமான தோட்ட வேலையில் நீட்டிப்பு நடைமுறைனால் நான் எப்படி வந்து ஒன்றிணைத்து கொள்வேன்னால் லீவ் டேஸ்சில் வந்து எனக்கு ஒன் ஒன் டே ஃப்ரீயாக இருந்தால் அதில் வந்து எல்லா வேலையும் நான் ஒரே நாளில் செஞ்சு முடிப்பேன் அதிக நாள் இருந்த வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிப்பேன் செடியில் உள்ளே அழுகி போன இலை எல்லாம் எடுத்து தூக்கி போடுறது அப்புறம் செடிக்கு நல்லா கொடி கிள்ளி அதுக்கு தண்ணி ஊத்துறது அப்புறம் வந்து செடிக்கு உரம் போடுறது இந்த மாதிரியான வேலை எல்லாம் நான் நல்லா பா அந்த ஒரு நாளில் பார்ப்பேன் அப்புறம் செடி நல்லா வ வளர்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் செடியில் உள்ள இலை எல்லாம் நல்லா கட் பண்ணி அதாவது சூரிய ஒளி படுற மாதிரி நல்லா செடியை வச்சு அது நல்லா பாதுகாப்பாக இருப்பேன் பாதுகாப்பாக நான் வச்சுருப்பேன் அப்புறம் செடியில் உள்ள பூச்சி இதை எல்லாம் உடச்சி கீழே போட்டிருவேன் அதுக்கப்புறம் ஆடு மாடு இது மாதிரில்லாம் செடியை திண்காம இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னால் வேலியெலாம் அமைப்பேன் வேலி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெலாம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இதெலாம் வந்து நல்லா காற்று வீசுகிற அளவுக்கு நல்லா இ நல்லா இடைவெளியெலாம் விட்டு செடியெலாம் வச்சுருப்பேன் டெய்லியும் தண்ணி ஊற்ற முடியலனா காலை மாலை இரு வேளைலேயும் தண்ணி நல்லா ஊற்றுவேன் செடிக்கு அப்புறம் எல்லா செடிலேயுமே வந்து எல்லா செடிக்கும் தேவையான உரமெலாம் போடு போட்டு அதுக்கு தேவையான இதெலாம் கொடுப்பேன் அப்புறம் ஒரு செடியில் இருந்து இன்னொரு செடிக்கு தண்ணி போகிற மாதிரியும் பள்ளம் கிளற வேலையை அன்னிக்கி அந்த ஒரு நாள் லீவ்லே நான் வச்சுருப்பேன் இந்த மாதிரியெலாம் நான் நல்ல வேலை எல்லாம் செய்வேன் அதுக்கப்புறம் வழக்கமாக செய்கிற வேலை எல்லாம் வந்து நின்றிடுச்சினா நான் நினைச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரியெலாம் செய்யணும் இது வந்து நம்ம இந்த செடிக்கு நம்ம உரத்த போடல மறுநாள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகத்தை வச்சுருப்பேன் ஞாபக்கத்தில் இருக்கும் அதை நான் நினைச்சி நினைச்சி பார்த்துட்டே இருப்பேன் அது மாரி ஒரு நாள் எனக்கு லீவ் கிடைக்கும் அது மாதிரி அது எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுடுவேன் அதுக்கப்புறம் ஒரு என்னென்ன வேலை செய்யணும்ன்னு சொல்லிட்டு நான் பார்த்துகிட்டே இருப்பேன் செடி வந்து காய போகுது அப்போ நம்ம உரத்த கொடுத்தா செடி நல்லா துளிர்ந்து வரும் அப்புறம் செடிக்கு எப்பப்போ ம தண்ணி ஊற்றுவேனா வெயில் காலத்தில் நல்லா தண்ணி ஊற்றுவேன் மழை காலத்தில் நான் தண்ணியே விட மாட்டேன் ஏன்னால் மழை தண்ணியே செடிக்கு போதுமாக இருக்கும் அதனால் நான் செடிக்கு தண்ணியெலாம் ஊற்ற நீத்த ஊற்ற மாட்டேன் நல்லபடியாக செடி நல்லா வளரும் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செடி வளர்ந்து தண்ணி நல்லா எனக்கு பூவெல்லாம் கொடுக்கும் டெய்லி நான் ஸ்கூல் போகும் போது எனக்கு செடியில் தண் நல்லா செடியில் நல்லா பூவெலாம் பூத்திருக்கும் அந்த செடியெலாம் வச்சுருப்போம் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நல்லா எடு நிறையா செடியெலாம் எடுத்துகிட்டு போவேன் அதெலாம் அவங்க எனக்கும் நிறையா செடி தா அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க நானும் எடுத்துகிட்டு போய்விட்டு கொடுப்பேன் அவங்குளும் வாங்கி தலையில் வச்சுப்பாங்க அப்புறம் ரோஸ்யெலாம் பூத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரோஸ் பூக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எடுத்துகிட்டு போய்விட்டு சாமிக்கிட்டே ஒன்று வைப்பேன் அப்புறம் பூவெலாம் பூத்தாக செடி செடியெலாம் பூவெலாம் பூத்துச்சுனு வச்சுக்கோ நான் வந்து சாமி போட்டோக்கெலாம் போடுவேன் அப்புறம் கோவிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தருவேன் அதெலாம் கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்சுக்கும் எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் என்னோட பாப்பாவுக்கும் தருவேன் அப்புறம் அம்மாவும் வச்சுப்பாங்க அப்புறம் தண்ணியெலாம் விடுறது வந்து எப்பேயாவது மறந்துவிட்டா அம்மா இல்லைனா ஊற்றிடுவாங்க இல்லைனா நான் ஊற்றுவேன் இல்லை தம்பி ஊற்றுவான் ரொம்ப செடியெலாம் காஞ்சு போகிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோம் எல்லாமே ஒன்றிணைந்து நான் செய்யலனா தம்பி செய்வான் தம்பி செய்யலனா அம்மா செய்வாங்க இல்லைனா அம்மா இல்லைனா அப்பா இந்த மாதிரியே தான் ஒரு ஒரு வேலையாக செய்வோம் நான் மட்டும் தனியாக எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் தனியாக பார்க்கணுன்னா இன்னொரு வேலை அவங்க பாத் அம்மா அப்பா அவங்க அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அது தான் அது தான் எங்கள் வீட்டில் எப்போதுமே வழக்கமாக இருக்கும் எப்போதுமே நாங்கள் அப்படி தான் பண்ணி பார்த்துட்டு இருப்போம்